திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரைல வேலை வாய்ப்பு ரொம்ப குறைவு இளைஞர்களுக்கு வந்து வேலை எதிர் பார்க்குறாங்க ஆனால் இங்கே வந்து இருக்கிறது என்ன முக்கியமானது என்னனா விவசாயம் விவசாயத்தை பொறுத்தவரைளும் கஷ்டமான தொழில் தான் இருந்தாலும் வாலிபருக்கு வந்துட்டு வேலையே கவர்மெண்ட் வேலையை எதிர் பார்க்குறாங்க பட் கவர்மெண்ட் வேலையில தேடி போனாலும் குரூப் ஃபோர் எழுதினாலும் கிடைக்கிறதில்ல கிடைக்காத பொறுத்தவரைளும் பட்டு நெசவுத்தொழில் இருக்குது ஆரணியில பொறுத்தவரைலும் பட்டு நெசவுத்தொழில் அதில் போனாலும் தொழிலுக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறது இல்லை அதனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட் தொழில் எதிர் பார்க்குறாங்க பிள்ளைகள் அதை வச்சுதான் அவன் குடும்பத்தை நடத்தணும் அதுக்காகவேண்டி பார்க்குறேன் தாய் தகப்பன் வேலை விவசாயத்தை வேலை பார்த்து பார்த்து செஞ்சு முடிச்சிட்டு இருக்காங்க பிள்ளைகள் எதாவது கவர்மெண்ட் தொழில் கிடைக்குமா அப்படினு எதிர் பார்த்துருக்காங்க அதுவரைலும் கவர்மெண்ட் தொழில் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர் பார்த்துட்டு இருக்கோம் அது கிடைச்சால் ரொம்ப நல்லதாக இருக்கும் நாங்கள் வயசு போய்டிச்சு எங்களுக்கு இதுக்குமேல் ஒரு வேலையும் செய்யவும் முடியாது பிள்ளைகளுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிதுன்னாக்க ரொம்ப நல்லா இருக்கும்ன்னு எதிர் பார்க்குறோம் அப்படின்னு மற்றப்படியா அவங்களின் விருப்பம் என்ன அப்படின்டு எடுத்துகினாக்கா தொழில் சேவை சுய தொழில் சுய தொழிலுக்காகவேண்டி ஏதோ கவுர்மெண்ட்டை வந்து என்ன ஒரு கொஞ்சம் லோன் கிடைச்சதுனா அந்த வச்சு அவனுக்கு சுய தொழில்ன்னு பண்ணலாம் பண்ணலான் சொல்லிட்டு எதிர் பார்க்குறாங்க ஆனால் அதுவும் கிடைக்கிது அதுகாவ தேடி தேடி கஷ்டப்படும் நெலைமை இருக்குது அதனால் வெறுத்துடுறாங்க வேறு கூலி வேலைக்கு போகலானு எதிர் பார்க்குறாங்க இதுதான் நடக்குது பாக்கி என்ன தொழில் என்னனு செய்யுனும்னாக்கா இந்தமாதிரி ஒரு பியூட்டி பியூட்டி பார்லர் அது செஞ்சாலும் அதுதான் அதுக்கேற்ற தொழில்களுடைய வருமானம் இல்லை அப்படின்றதுதான் தெரியும் அல்லது தனியார் வேலையை விரும்பி போனால் தனியார்கிட்ட போய்ட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்குது தனியார் வேலை கொடுக்குறாங்க கொடுத்தாலும் அதுக்கேற்ற ஊதியம் இல்லை வேலை கஷ்டம் வேறு ஒன்றும் இல்லைங்க அப்படிதான் எதிர்பார்க்குறோம் ஓகே நன்றி